போன அஞ்சாம்தேதி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கினேங்க அது வந்து கலர் ஒய்ட் அண்ட் ப்ளாக் எல்லாமே அருமையாக இருக்குது அதே நேரத்தில் அதுக்கு முன்னே ஒன்று வச்சுருந்தேன் அது வந்து இது அங்கங்கே மை கொட்டும் சரியான க்ளியரன்ஸ்ஸாக வராது இது தெளிவாக என்ன ஒரிஜினல் என்ன கலர் இருக்குதோ அதே போல் வருது கலர் ஜெராக்ஸுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரிஜினல் ப்ரிண்ட் வருது எங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது பா பேப்பர் மடிகிறதில்ல ஃபோல்ட் ஆகிறதில்ல நல்ல வ இதாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது இதே கம்பெனி வந்து நா எங்களுடைய நண்பர்களும் பரிந்துரை செய்கிறதுக்கும் நல்லா இருக்குது நல்ல ஜெராக்ஸ் மிஷின் இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணியிருந்தத விட நான் இப்போது இடையில் வாங்கின ஜெராக்ஸ் மிஷின் அருமையாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப மனதுக்கு கலர் கலர் மாதிரியே இருக்குது ப்ளாக் அண்ட் ஒய்ட் ப்ளாக் அண்ட் ஒய்ட் மாதிரியே இருக்குது ஒரிஜினால்ட்டி ரொம்ப நல்ல தெளிவாக இருக்குது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே நன்றி